ஆ சொல்லுங்க அண்ணே ஆ எல்லாம் நல்லா போயிட்டுருக்குண்ணே இப்போ வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த ஜன்னல்க்கிட்ட சொன்னிங்கண்ணா பூ வைக்க சொல்லி அதுக்கு என்னா கலர்ண என்ன கலர்ண்ணே வைக்கிணும் சரிண்ணே அதுதான்ண்ண பண்ணிட்டுருக்கேன் மாப்பிள வந்து என்ன சொன்னாருன்னா இப்படி பண்ண வேணாம் நான் சொல்றமாரி அவர் ஒரு பிளான் கொடுத்துட்டு போயிருக்க்கார்ண்ணே அவர் வந்து வேற வேற கலர் சொல்லிருக்கார்ண்ண அவர் ஆரஞ்சு கலர் இதெலாம் இதெலாம் வந்து இதெலாம் இதெலாம் வந்து சொல்லிருக்காருண்ண அதனால் வந்து அது அது வந்து அது வந்து பண்ண முல்லைண்ண அது வந்து அந்த அந்த கலர் அந்த கலர் வந்து நம்பளுக்கு வந்து கடைகளைண்ண இப்போ வந்து ரோஸ் கலர்மாரில்லாம் கேட்குறாரு அதனால் பூ வந்து பசங்களை அமிச்சிருக்கேன்ன வாங்கிட்டு வரச்சொல்லி அது வந்தோன்னே பண்ணி விட்டுருலாண்ண இப்போ வந்து க்ரீன் கலர் வந்துருக்குண்ணே இந்த இல இருக்குமுல்ல இந்த இல வந்துருக்கு ஆரஞ்சு கலரில் ஒரு பூ வந்துருக்கு அது இல்லாமல் ஒரு மஞ்ச கலரில் அந்த ரோஸ் வந்துருக்குண்ண அலறி பூவில வந்து ரெட் கலர் ஒன்று வந்துருக்குண்ணா இந்த பூலாம் வந்துருக்குண்ணா இப்போ வந்து ரெண்டு பேர் அரேபியனும் இன்னொரு ஆளும் வந்து வாங்கறத்துக்கு பேயிருக்காங்கண்ணா ம் அதான்ண்ண இப்போ பூ வாங்க போயிருக்கங்கண்ணா வந்துட்டுருக்காங்க அவங்க வந்து கீரனூர் தாண்டி வந்துவிட்டாங்களாம் ஆ ஆமாம் வந்துவிட்டாங்க வந்தோன்னே வேலையை ஆரமிச்சிலாம்ண்ண ஆ சரிண்ணே அண்ணா அவங்க வந்தோன்னே ஒரு ஒரு ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துருவாங்கண்ணே வந்தோன்னே ஒரு ஒரு அரைம நேரத்துலையே வேலையை முடிச்சிடலாண்ணா அண்ணா இப்போ நாங்கள் ஒரு நாலுப்பேர் இருக்கும் இப்போ பூ வாங்க போனது ரெண்டுப்பேர் போயிருக்கானுங்க ரெண்டுப்பேர் வந்தாங்கன்னா ஒரு ஆறுபேர்ண்ணா டக்குன்னு வேலை முடிஞ்சிருண்ணா இப்போ வந்து நம்ப வந்து கட் ஜன்ன ஜன்னல்லாம் ஜன்னல்லாம் இல்லண்ணா ஜன்னல் எல்லாம் முடிஞ்சிருச்சிண்ணா ஜன்னல் எல்லாம் ஃபைனல்டச் கொண்டு வந்தாச்சு ஜன்னல் எல்லாம் தேதி மாட்டும்தாண்ண கொஞ்சம் முடிக்கணும் தேதி ம தேதி ஃபோட்டோ ஷூட் ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து பேனர் தனியாக வச்சுருக்கோண்ண

அதாண்ணா அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கான பேனரும் ஸ்டேஜிக்குள்ள பேனருக்கு மட்டுந்தாண்ணா நம்ப பூ டிசைன் பண்ணும் மற்றப்படி எல்லாத்துக்கும் முடிச்சாச்சு ஜன்னல் எல்லாத்துக்கும் முடிச்சாச்சிண்ணா ஆ சரி